இந்தியாவில் வந்து பல மாநிலங்கள் இருக்குது அதேமாரி பல மதங்களும் இருக்குது அதில் முக்கியமாக பார்த்திங்கனா இந்து மதம் இந்து மதத்தில் பார்த்திங்கனா பல மாநிலங்களில் வந்து இந்து மதங்கள் வந்து பின்பற்றப்படுது பார்த்திங்கனா கேரளா கேரளாவில் பார்த்திங்கனா ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து கார்த்திகை மாதம் வந்து மாலை போட்டுட்டு ஆண்கள் வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்குப் போவாங்க அது ரொம்ப சிறப்பாக செ செய்வாங்க அந்த கேரளாவில் அப்பறம் பார்த்திங்கனா காசி ராமேஸ்வரம் அங்கே அது வந்து சில மதத்தலங்கள் தான் அதை வந்து நிறையா பேர் புனிதத்தலமாக கருதி எல்லோரும் அங்கே போவாங்க அப்பறம் அமைத்தசரஸ் பார்த்தீங்கன்னா பொற்கோயில் இருக்குது அது ரொம்ப சிறப்பானக் கோயில் வந்து அதுக்காக நிறையா சுற்றுலாத்தலங்கள் மாதிரி அது இருக்கும் அதை பார்க்க பல மதங்கள் இந்து மதம் மட்டும் இல்லாமல் பல மதத்தினரும் அங்கே போய் சென்று பார்ப்பாங்க அப்புறம் பார்த்திங்கனா தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து கும்பகோணம் வந்து டெம்பல் சிட்டின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து பல கோயில்களின் நகரம் கும்பகோணம் அங்கே வந்து பல கோயில்கள்லாம் இருக்குது பல வழ் வழிபாட்டுத் தலங்களும் அங்கே இருக்கும் அதை வந்து இந்து மதத்தைச் சார்ந்தவங்க எல்லாரும் அங்கே சென்று சிறப்பாக பூஜை நடத்துவாங்க அப்புறம் பார்த்திங்கனா மீனாட்சி மீனாட்சி வந்து இந்துக்கடவுள் அவங்க வந்து மதுரை மதுரையில் பார்த்திங்கனா மீனாட்சி அம்மன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அங்கே வந்து சில பூஜைகள்லாம் நடக்கும் சித்திரை மாட மாத தேரோட்டங்கலாம் சிறப்பாக செ செயல்படுவாங்க அப்புறம் பார்த்திங்கனா காஞ்சிபுரம்லருந்து காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது சிதம்பரத்தில் நடராஜர் கோவில் இருக்கிறது அங்கேலாம் வந்து பல பூஜைகள் நடக்கும் அது வந்து சிறப்பாக நடக்கும் அப்புறம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் வந்து முருகனுக்கு உகந்த கோயில் முருகன் அறுபடை கோயிலில் ஒன்று திருச்செந்தூர் அதில் பார்த்திங்கனா முருகன் இருப்பார் முருகனுக்கு அங்கே சிறப்பாக வழிபாடு நடத்தப்படும் அப்புறம் பார்த்திங்கனா பழனி முருகன் அந்தமாதிரி முருகனுக்குப் பல சிறப்பு வாய்ந்த கோயில்கள் இருக்கிறது அப்புறம் பார்த்திங்கனா கிறிஸ்தவர்களுக்கு வந்து வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க வேளாங்கண்ணி வந்து மாதா கோயில் இருக்குது அங்கே பார்த்திங்கனா செப்டம்பர் மாதம் வந்து மாதாவோடய பிறந்த நாள் அன்றைக்கி அது வந்து ஒரு பெரிய திருவிழாக் கொண்டாட்டம் கொடி ஏற்றத்தோட திருவிழாவாக கொண்டாட்டமாக இருக்கும் அது அதை வந்து பல பக் கிறிஸ்துவ மதத்தைச் சார்ந்தவங்க இல்லாமல் இல்லை வேறு மற்றவங்க யார் வேணால் வந்து அங்கே வந்து அன்றைக்கி வந்து மாலை போட்டுட்டு பாதயாத்திரையாக மாதா கோயிலுக்கு நடந்து போவாங்க ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அந்த அந்த ஒரு திருவிழா அப்புறம் பார்த்திங்கனா தாகூர் நாகூரில் வந்து தர்கா தர்கா வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸாக இருக்கும் இஸ்லாமியர்கள் வந்து அந்த தர்காவுக்குப் போய் வழிபடுவாங்க பள்ளிவாசல் வந்து நே என்ப என்பது என்னன்னா இஸ்லாமியர்களது வணக்க தமிழ் தலமாகும் அங்கே பார்த்திங்கனா இஸ்லாமியர்களோடய பண்டிகையான என்னனு சொல்லுவாங்க ரம்ஜான் பக்ரீத் போன்ற வந்து இஸ்லாமியர்களோடய பண்டிகைன்னு சொல்லலாம் அப்போ வந்து இஸ்லாமியர்கள் வந்து அனுங்க வந்து அவுங்கவங்க தர்காவுக்கு போய் வழிபடுவாங்க விசேஷமாக செயல்படுவாங்க அன்றைக்கி அப்பறம் பார்த்திங்கனா இந்தியாவில் பார்த்திங்கனா ஜம்மா மசூதினு சொல்லுவாங்க டெல்லியில் இருக்குது அதை வந்து முகலாய அரசு ஷாஜகான் வந்து கட்டினது அந்தக் கட்டிடம் அதுவே அந்த மசூதியும் ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் அதே மாரி அங்கே வந்து இஸ்லாமியர்கள் வந்து போய் அதை வந்து வழிபடுவாங்க அது அதுவுல்லாமல் ஒரு சுற்றுலாத் தலமும் இருக்குது அந்த மாதிரி இருக்குது